ஆ அருள்செல்வி மீன் கடைங்களா ஆ அம் நான் தமிழ்மொழி பேசுகிறேன்மா இங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் பேசுகிறேன் ஆ எனக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் மீன் வேணும் இறால்ருக்குங்களா ஆ இல்லை ஸ்பெஷலாக இப்போ என்ன மீன் ஸ்பெஷ் ஸ்பெஷலாக இருக்குது

ஆ ஆ நண்டெலாம் கிலோ எப்படிம்மா ஆ ஆ ஆ ஆ அதில் எனக்கு ஒரு அஞ்சு கிலோ வேணுங்கம்மா ஆமாம்மா இப்போ ஸ்பெஷலாக இருக்கறதில் வந்து இப்போ நான் இறால் சொன்னிங்க இல்லைங்களா அது எனக்கு கிளீன் பண்ணி தருவீங்களா எனக்கு அது ஒரு பத்து கிலோ தேவைப்படும் ஏ அப்படிங்களா ரேட்டு அதிகமாக சொல்கிறிங்க நான் இதில் பத்து கிலோ வாங்கறேன் நண்டில் அஞ்சு கிலோ வாங்கறேன் அது ஒரு பத்து ரூவா போடக்கூடாதுங்களா அஞ் ஆ ஆ சரிங்கம்மா ஆமாம் இது இறால்ல பத்து கிலோ வேணும் நண்டில் அஞ்சு கிலோ வேணும் ஆ இப்போதைக்கு ஸ்பெஷலாக மீன் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் கெளுத்தி மீன் அது வறுவலுக்கு நல்லா இருக்கும் அப்போ அது ஒரு மூணு கிலோ கொடுங்க ஆ ஆ மீனெலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா பழைய மீனெலாம் வச்சிடாதீங்க ஆ ஆ ஆ ஆ அப்படிங்களா

ஏ நாங்கள் கடல் மீன் கடல் மீன் சாப்பிட்டு பழகிருச்சிங்க ஏரி மீன் சாப்பிட்டதில்ல அப்படிங்களா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஆ சரிங்கம்மா அப்பறம் எனக்கு ஆ கண்டிப்பாம்மா அப்போ அதில் ஒரு மூணு கிலோ கொடுங்க எல்லாமே நீங்கள் கிளீன் பண்ணி வச்சிருங்க கிளீன் பண்ணுறதுக்குமே ஆ இவ்வளோ வாங்கறேன் இரநூறுவான்றீங்க அது அதுலியே ஒரு ஐம்பது ருபா குறச்சிகோங்களேன் கிலோ கணக்கில் ஆ சரி மொத்ததுலையாவது ஆ நான் ரெகுலராக வாங்கற கடையில் எப்போயும் வாங்குவேன் ஆ ஆ நான் ரெகுலராக வாங்கற கடையில் எப்போயும் குறச்சி தான் வாங்குவேன் நீங்கள் குறச்சி சொல்லுங்கள் ஆ சரிங்கம்மா ஆ

ஆ அப்புடில்லாம் ஒன்றும் இல்லை காலைல ஒரு பத்து மணிக்கு வந்து வாய்ங்கிறேன் கடை அந்த முக்கூட்டில் தானே இருக்குது கடை ஆ சரிங்கம்மா நான் கரெக்டாக அங்கே வந்துடுறேன் ஆ வந் ஆ ஆமாம் ஆமாம் சரிங்கம்மா கரெக்டாக நான் வந்துடுறேன் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் கிளீன் பண்ணி ரெடியாக வைங்க நான் நிற்கலாம் எனக்கு டைம் இருக்காது ஆ சரிங்கம்மா